எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு இருபத்து ரெண்டு வருஷம் முன்னே வந்து தேக்கு மரம் சின்ன மரமாக நாங்கள் வச்சோம் அந்த மரம் வந்து நாள் அடைவில் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து பெரிய மரமாகும் போது ஒவ்வொரு முறையும் அதை போய் பார்க்கறம் போது வந்து ரொம்ப வந்து பிரமிப்பாக இருக்குது இந்த மரம் வந்து இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது அதே மாதிரி வீட்டு ஓரம் வந்து தோட்டத்தில் வந்து மல்லிப்பூ செடியையும் ரோஜா செடியும் நான் வச்சேன் வச்சுட்டு வந்து ஒரு பதினஞ்சி வருஷம் ஆகுது பதினஞ்சி வருஷமா அந்த மல்லிப்பூ வந்து அழகாக பூத்துனு இருக்கிறத பார்க்க நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒவ்வொரு சீசன்லேயும் அந்த பூ இப்போது பூக்கம் போது வந்து அது ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது அதே மாரி அந்த செடி வந்து வீட்டுக்கு முன்னாடி வீ தோட்டத்தில் மரம் அதெல்லாம் பார்க்கறம் போது வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது இருபது வருஷங்கள்ல நம்ம வளர்ச்சியாக இருக்கிறோம்னா அதுங்களும் வளர்ந்த மாதிரி நம்மளும் வளரணும் அப்படின்ட்டு எனக்குள்ள வந்து அப்படின்னு ஒரு உணர்வு